இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்ப்பிட்டல் அப்டின்னு எடுத்துக்கிட்டாங்கனா ஏதாவது காய்ச்சல் அப்படினா போய் சீக்கிரமாக போய் போனோம்னா நம்ம சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட மாட்டாங்க போய் டேப்லெட் கொடுத்துட்டு இது ரெண்டு நாள் பார்த்துட்டு நீங்கள் வாங்க அப்டின்னு சொல்லிடுவாங்க சீக்கிரமாக எந்த இன்ஜெக்ஷனோ ஏதோ போட்டு சரி பண்ண மாட்டாங்க சரியாகவே ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க ஏதோ கையில அடிப்பட்டுருச்சு காலில் அடிபட்டுருச்சு அப்டின்னு ரொம்ப ஆபத்தான விஷயத்துக்கு நம்ம போனோம் போய் அடிபட்டுருச்சு அப்டின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்ப்பிட்டல் போனாலே அது சுத்தமாக க்ளீன் பண்ணாமல் அப்படியே ஏதாவது பஞ்சு வச்சு கட்டுப்போட்டு அப்படி அனுப்பி விட்டுருவாங்க இன்னும் ஒன் வீக் கழித்து வாங்க அப்டின்னு சொல்லி விட்டுருவாங்க இதலாம் இதை இந்த மாதிரி இதல்லாம் சரியாகாது அப்பறம் இந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு அக்காவுக்கு ப்ரெக்னென்ட்டாக இருந்து ரெட்டை குழந்தைங்க பிறந்துச்சி அவங்களுக்கு மஞ்சக்காமாலை இருக்குன்னு சொல்லிவிட்டு பெட்டில் அட்மிட் பண்ணாங்க அட்மிட் பண்ணுறப்போ அவங்களுக்கு அதிகமாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணல இது அவங்களுக்கு கொஞ்சம் மஞ்சக்காமாலை மீறிடுச்சு அது ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ணால் சரியாயிருக்கும் பட் இருந்தாலும் அவங்க டெத்தா டெத்தயிடுவாங்க அப்டின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க இந்த கவர்மெண்ட் ஹாஸ்ப்பிட்டலில் தான் இவங்க என்ன பண்ணிவிட்டாங்கனா இந்த அவங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கே எந்த தகவலும் கொடுக்க கொடுக்காம யூரின் போறதுக்கு மட்டும் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டு யூரின் போகிறதுக்கு மட்டும் பண்ணி அவங்க இவங்க டெத்தாயிடுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் யாருக்கும் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் இதுவே டெத்தாகிட்டாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்ப்பிட்டலில் நிறையா நடக்குது இதே ப்ரைவேட்டாக இருந்தால் நீட்டாக எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க நம்ம அமவுண்ட்டு குடுக்குறதுனால எல்லாம் நீட்டாக பார்ப்பாங்க ப்ரைவேட் நம்ம கவர்மெண்ட் விட ப்ரைவேட் எவ்ளவோ பரவாயில்லை வேணா ப்ரைவேட்டுன்னு ப்ரைவேட்டுன்னு நம்ம அமவுண்ட்டு குடுக்குறதுனால நல்லா பண்ணுறாங்க கவர்மெண்ட்ல அமவுண்ட்டு எதிர் பாக்கிற மாதிரி இருந்தால் கூட ஓகே பண்ணிடுவாங்க இங்கே அமவுண்ட்டு இல்லாததனால எப்படிலாம் மக்களுக்கெல்லாம் எவ்வளோ ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் பட் இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்ப்பிட்டலில் இப்படிலாம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறையா பேர் நிறையா பேர்லாம் இறந்துருக்காங்க நல்லா சரியா ட்ரீட்மெண்ட் பாக்காததுனால நிறையா பேர் இறந்துருக்காங்க டெத்தாகிருக்காங்க இதனால மக்கள்லாம் ரொம்ப அதிகமாக கவர்மெண்ட் ஹாஸ்ப்பிட்டலில் மக்கள் அதிகமாக அதுக்கு தான் போகிறாங்க அமவுண்ட் பட்ஜெட் ப்ராப்ளம் ரொம்ப ஏழையாக இருக்கவங்கள்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்ப்பிட்டலுக்கு தான் போவாங்க அவங்களுக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் ஹாஸ்ப்பிட்டல் பட் இருந்தாலும் அந்த ஹாஸ்ப்பிட்டல்லேயே இவங்க அதிகமாக அந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க ஏதோ உடம்பு சரியில்லைன்னா சீக்கிரம் அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு நாள் கழித்து வாங்க மூணு நாள் கழித்து வாங்க அப்டின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரெண்டு டேப்லட் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டு நாள் கழித்து வாங்க மூணு நாள் கழித்து வாங்கன்னு சொல்லிடுவாங்க இது தான் இது தான் கவர்மெண்ட் ஹாஸ்ப்பிட்டலோட ட்ரீட்மெண்ட்டு ப்ரைவேட்லாம் வேற லெவெல் அமவுண்ட்டு கொடுத்து பண்றதுனால எவ்வளவோ நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க நல்லாவும் பார்ப்பாங்க நல்லா எவ்வளோ எவ்வளோ நம்ம எவ்வளோ ஆபத்தான ரொம்ப காயப்பட்டு நம்ம போனாலும் கையெல்லாம் கையில் அடிப்பட்டிருந்தாலோ காலில் அடிப்பட்டிருந்தாலோ எவ்வளோ அடிபட்டிருந்தாலும் நம்ம போய் பார்த்தோம்னா அவங்க ஒரு ஒரு ஒன் வீக்கில் டூ வீக்கில் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனிப்பிடுவாங்க இது ப்ரைவேட்டோடது கவர்மெண்ட்டு அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க நம்மள டெத் டெத் பண்ணிடுவாங்க